வெல்கம் மேம் பிரியாணியில பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ப்ரான் பிரியாணி குஸ்கா இருக்கு மேம் எக் பிரியாணி இருக்கு மேம் நீங்கள் என்ன சாப்பிட்றிங்க ஓகே ஓகே வேறு உங்களுக்கு ஃப்ரை ஐட்டம்ஸ் இருக்கு மேம் சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த மாதிரி இருக்கு மேம் எங்கள் பாபு பிரியாணி மையத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி மட்டுமே போட்டு செய்யற சிக்கன் பிரியாணி இங்கே ப்ராயிலர் கோழி வந்து எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது மேம் எல்லாமே நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி செய்யற பிரியாணி ஆ சிக்கன் ஃப்ரை இருக்கு மேம் மட்டன் ஃப்ரை இருக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்கு சில்லி இருக்கு ஓகேங்க ஓகே சில்லி என்ன சில்லி வேணும் மேம்

ஒரு சிக்கன் கிரேவி ஓகே மேம் ஓகே ஸ்பைஸியாக கொடுக்கவா மேம் இல்லை நார்மல் ஆ இல்லை மேம் இல்லை நீங்கள் எப்படி கேட்கறிங்களோ அப்படி பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிடுறதுன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக பண்ணிக்கலாம் ஆ ஆமாம் மேம் ஓகே ஓகே மேம் ஓகே இல்லை மேம் இல்லை கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நாங்கள் சமைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரச்செக்கு எண்ணெயில் தான் சமைக்கிறோம் ஆ பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு சட்டி மண் சட்டியில தான் சமைக்கிறோம் மேம் அதனால் நீங்கள் அதைப்பத்தி எதுக்கும் ஒர்ரி பண்ணிக்க வேண்டியதில்லை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் ஓகே மேம் இப்போ ஓகே சிக்கன் பிரியாணி ப்ரான் பிரியாணி சில்லி சிக் சில்லி சிக்கன் ஃப்ரை ஓகே சிக்கன் கிரேவி ஓகே மேம் ஓகே நீங்கள் ஒரு என்ன மேம் உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம் மேம் இந்தாங்க உங்களோட ஆர்டர் சிக்கன் பிரியாணி கிரேவி இருக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் ப்ரான் பிரியாணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் மேம் ஒரு டூ மினிட்ஸில் ப்ரான் பிரியாணி வந்துரும் மேம் நீங்கள் ப்ரான் பிரியாணி வந்ததுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணலாம் இப்போதிக்கு இதை சாப்பிடுங்க ஓகே மேம் பிரியாணி உங்களுக்கு ஓகேவா மேம் காரமாக இருக்கா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக தேங்க் யூ மேம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி அண்டு ஃப்ரை எதுலையுமே வந்து நாங்கள் சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணி சமைக்கறோம் மேம் வர மிளகா தான் யூஸ் பண்ணுறோம் மசாலா எதுவுமே ரெடிமேட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல மேம் அதனால் நீங்கள் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பாபு பிரியாணி மையத்தை ரெஃபர் பண்ணுங்கள் மேம் ஓகே மேம் தேங்க் யூ